கடந்த ஒரு வருடத்தில் மறக்க முடியாத எங்கள் நிகழ்வு அப்படின்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் போனோம் அப்போ என்ன பண்ணோம் கீழே விழுந்துட்டு வந்துட்டோம் அடிப்பட்டுடுச்சு அதுதான் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒன்றுன்னு சொல்லலாம் கீழே விழுந்து என்ன பண்ணுறதுன்னே அதாவது நாங்கள் வீட்டில் சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்லை வீட்டில் சொல்லாமல் நாங்களாக போய் ஒரு இடத்துல சேத்தியாத்தோப்புங்கிற ஒரு இடத்துல விழுந்து அது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதுதான் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒன்று நாங்கள் நெனைச்சி கூட பார்க்கல ஸ்பீடாக போன இடத்துலலாம் வந்து கீழே விழுவாத நாங்கள் அந்த இடத்துல வந்து கீழே விழுந்தது ஏன்னு கூட தெரியலை ஏன் கீழே விழுந்தோங்குறது கூட தெரியாத அளவுக்கு நடந்துச்சு திடீர்னு அதுதான் என் வாழ்க்கைல அதாவது போன வருஷத்துல மறக்க முடியாத அப்படின்னா அது ஒன்றுதான் நான் சொல்வேன் கை எல்லாம் தேய்ஞ்சி ஒரு மாதிரி வந்துச்சு அங்கே போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஜிஹெச்சு தான் ஒரு பிராப்பரான ஒரு என்ன சொல்கிறது ரெஸ்பான்ஸுங்கிறதே இல்லாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அப்புறமா நாங்கள் வெளில வந்து மெடிக்கலில் காம்மிச்சி அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்டு கூட அதுதான் வந்து என் வாழ்வுல மறக்க முடியாத ஒன்று அது ஒன்று அப்புறம் வந்து நாங்கள் காலேஜ் சேர்ந்தது எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அந்த காலேஜு ஆனால் ஆனால் வந்து வந்துட்டோம் ஃபீஸ் வீட்டில் ஃபீஸ் கட்டிட்டாங்க அப்படின்னு வந்தோம் இங்கே வந்து நான் வந்ததும் வந்து நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கேன் ஏன்னா கூட என் ஃப்ரெண்டு இருக்காள் அதுதான் வந்து என் வாழ்வுல மறக்க முடியாத ஒன்று இவள் என் கூட இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளாக ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோதான்